நான் வந்து எப்படி சமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோட சின்ன வயசில் என் அம்மாவோட அம்மா அவங்கக்கிட்ட தான் நான் வளர்ந்தேன் என்னோட அம்மாவோட அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க என் அம்மாச்சிக்கிட்டேருந்து சமைக்கும்போது என் அம்மாச்சி வந்து எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் என் அம்மாச்சிக்கிட்டே என் அம்மாச்சி சொல்லுவாங்க நான் வந்து உனக்கு சொல்லித் தரமாட்டேன் நீ வந்து நான் சமைக்கும்போது ஏ பக்கத்தில் நின்று பார் நான் வந்து எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ பார் அப்படின்னு சொல்லி வந்து அம்மாச்சி சொல்லுவாங்க அப்போது நானும் அப்பேயில அப்போ எனக்கு சின்ன வயசிலேருந்தே குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால் நானும் வந்துட்டு போனேன் என் அம்மாச்சி எப்படி செய்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சமைச்சு என் அம்மாச்சி பக்கத்திலே நின்று பார்த்தேன் அப்படி பார்த்துட்டு நானாக ஒன்ஸ் வந்து ஒரு நாள் வந்து குக் பண்ணிணேன் குக் பண்ணி அம்மாச்சிகிட்ட கொடுத்தேன் என் அம்மாச்சி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே என்னை மாதிரியே இருக்குதுனு சொல்லி எங்கள் அம்மாச்சி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதிலேருந்து இப்போது வரைக்கும் என் வீட்டில் நான் சமைப்பேன் எப்போவுமே நான் சமைப்பேன் அப்புறம் என்னோட சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே பிடிக்கும் எப்படி சொல்வது இப்போது வரைக்கும் நான் நல்லா சமைக்கிறேன் அப்படினா அதுக்கு காரணம் வந்து என்னோட அம்மாச்சி தான்